ஓகே நான் வெளியில் பயணம் செல்லும் போது எந்த ஒரு டிராவலிங்கும் போது பாகுபாடு அப்படிங்கிறது வந்து யாரும் பார்க்கக்கூடாது இப்போ நான் வந்து ஒரு லேடீஸு லேடீஸ் வந்து ஒரு ஒரு ஒரு ஜெ ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு ஹேண்டிகேப் வர்றாங்க அப்படினா அந்த ஹேண்டிகேப்புக்காக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுக்கணும் அவங்க அவ நம்ம அப்போ நம்மள வந்து பார்ப்பாங்க என்ன ஒரு ஜென் வர்றாங்க ஜென் வர்றதுக்கு வந்து ஒரு லேடீஸ் வந்து இப்படி எழுந்திருச்சு வந்து உக்காருங்க அப்படினு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒரு பாகுபாடு வந்து நம்ம யாரும் பார்க்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லேடீஸ் சீ நம்ம லேடீஸ் உக்காந்துருப்போம் ஒரு ஜென் வந்து உக்கார்றாங்க ஜென் உக்காந்து உக்காரும் போது நம்ம வந்து அந்த ஒரு பார்ஷியாலிட்டி யாரும் பார்க்கக்கூடாது எல்லோருமே சமமாக உக்காருணும் அப்படின் தான் பார்க்கணும் யாருக்கும் எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாது நம்ம வந்து நம்மளோடய ட்ராவலிங்கை நல்லா சந்தோஷமா பண்ணணும்